ஹலோ மேடங்களா நர்ஸுங்களா தோ காலைலேருந்து டிஸ்சார்ஜ்ல வந்து பாருங்கள் மேடம் வயிற்றுல ஸ்டோன்னுட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துருக்கிறேன் மேடம் இப்போ என்னென்னா சாப்பாடு என்ன சாப்பிட்லாம் ஏதுன்ட்டு தெரியல மேடம் அங்கே டாக்ட்ரு சொன்னார் அதை நான் ஒழுங்காக கவனிக்கலை அதுதான் உங்கக்கிட்டே உங்கக்கிட்டே அதான் கேட்டு தெரிஞ்சுக்கலாமேன்ட்டு

ம்

ம் ஆ ஆ சரிங்க மேடம் மேடம் சரி மேடம் இப்போ கொ குளிக்கலாமா மேடம் நான் ஏழுநாள் ஆகும்ங்களா துணி வெச்சி தொடைச்சிக்கலாமா மேடம் ஆ சரி மேடம் சரிங்க மேடம் இல்லை மேடம் லைட்டாக அடி வயிற்றை வலிக்கிற மாதிரி இருக்குது அதுக்கு என்ன மேடம் பண்ணலாம் சரிங்க மேடம் சரிங்க மேடம் இப்போ இப்போதிக்கி காரம் இல்லாம சாப்பிட்ணும் காரம் இல்லாம சாப்பிட்ணும் ஆ பழ ஜூஸ்லாம் குடிக்கலாமா மேடம் ஜூஸ் எந்த எந்த ஜூஸ் குடித்தா ஹெல்த்துக்கு நல்லாயிருக்கும் ஜூஸ் எந்த ஜூஸ் குடித்தா ஹெல்த்துக்கு நல்லாயிருக்கும் மேடம் சரி ஓகே மேடம் ஓகே மேடம் சரி ஓகே சரி ஆ ஆ சரி ஓகே மேடம் தேங்க்யூ மேம்